அந்த காலத்திலலாம் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்ணுன்னா நிலாவ பார்த்து சாப்பாடு ஊட்டுவாங்க இன்ன யாருன்னால் விளாட வச்சு சாப்பாடு ஊட்டுவாங்க இன்ன கையில் எதனா ஒரு விளையாட்டுப் பொருள் வச்சு சாப்பாடு ஊட்டியிருந்தாங்க ஆனால் இப்போது எல்லாம் செல் இப்போது ஜெனரேஷன் மாற மாற செல் தான் செல் காமித்து கேம் விளாடு இந்தா ஃபோன் பார்த்து வீடியோ பார் வீடியோ பார்த்துனா விளாடு சாப்புடு அப்படிதான் இப்போ இருக்கற காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டினு இருக்காங்க அந்த காலத்தில் நிலா சோறுனு எடுத்து அம்மா கையில் நிலா சோறு வாங்கி சாப்ட்டு அவ்வளோ பெரிய வரம்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த காலத்தில் எல்லாம் ஃபோனு ஃபோனு கொடுத்தாதாம்மா நான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி குழந்தைகள இப்போது உள்ள காலகட்டத்தில் வளர வச்சின்னு இருக்காங்க அதனால் இதுவும் இந்த காலத்தில் இப்படியும் இதுவும் அந்த காலத்தில் இருந்தமாதிரி இந்த காலத்தில் எதுவும் இல்லை